இந்த மதி பஸ்ஸில் போனோம் ட்ராவல் பண்ணோம் நல்லா இருந்துச்சி அந்த ட்ரைவரு நல்லா பார்த்துக்கிட்டாரு அமௌண்ட்டு அது மாதிரி பேசி நல்லா கம்மி பண்ணி வாங்கிட்டாரு இது மாதிரி இராமேஸ்வரம் போனோம் நல்லா இருந்துச்சி போயிட்டு டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போனோம் அப்புறம் அருவிலாம் இருந்துச்சி அருவியில் குளிச்சுட்டு அங்கே அருவி பக்கத்தாண்ட மதி பஸில் நிறுத்திட்டு சாப்பாடு செஞ்சாங்க சாப்பிட்டோம் ட்ரிப்பு நொம் ரொம்ப நல்லா இருந்துச்சி